ஹலோ நான் வந்து பிரபு பேசுகிறேன் நான் வந்து தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் மலாபுரம் ஊராட்சி கருத்திக்கொளமேட்டுலேருந்து பேசுகிறேன் நான் வந்து பாத்திங்கனா ஆன்லைனில் ஃபுட் டெலிவரி பண்ணியிருந்தேன் வெங்கடேஷ்வரா ஹோட்டலில் நான் வந்து ஆர்டர் பண்ணது என்னன்னு பாத்திங்கனா சிக்கன் மட்டன் சிக்கன் தந்தூரி அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் பாத்திங்கனா அவங்கள் வந்து எனக்கு வந்து வெஜிடபுள் பிரியாணி காளான் ரைஸ் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க ஏன் இப்படி மாற்றி பண்ணுறீங்க நாங்கள் தான் காசு கொடுக்குறோம்ல நீங்கள் ஏன் இப்படி மாற்றி பண்ணுறீங்க அதுவும் பாத்திங்கனா வந்து நான் ஆர்டர் பண்ணி ரெண்டு மணிநேரம் ஆச்சு ஒரு மணிநேரம்னு போட்டுருந்தீங்க அதில் நான் ஆர்டர் பண்ணி ரெண்டு மணிநேரம் ஆச்சு நீங்கள் ரெண்டு மணிநேரம் கழித்து அதுக்கும் மேலதான் வந்து நீங்கள் கொடுத்தீங்க ரெண்ட்ருவா ரெண்டு ரெண்டு மணிநேரம் முப்பது நிமிஷம் ஆச்சு நீங்கள் வரத்துக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க நாங்கள் தான் காசு தரேனே டையமுக்கு வந்து தர மாட்டீங்களா அது இல்லாது பாத்திங்கனா அது ஆர்டரு பண்ணுறது வந்து இப்போ அந்த ஆர்டரு எடுத்துகிட்டு வந்தவர் வந்து பாத்திங்கனா ஒரு சுத்தம் இல்லை ஒன்னுமில்ல அவர் கையெல்லாம் ஒரு கிளவுஸ் இல்லை அவருக்கு ஐடிங் கார்டு இல்லை சரியான அந்த பேக்கப் அந்த சாப்பாடு எடுத்துன்னு வர பேக்கு இல்லை அதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அதெல்லாம் பார்த்தா நாங்கள் எப்படி சாப்பிட்றது நாங்கள் சாப்பாடை ஆர்டர் பண்ணணுமா வேணாமா அதனால் வந்து இப்பயே இங்கேயே இப்படி பண்ணுறீங்கன்னா இதே வந்து எங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து சாப்பாடு செய்கிறீங்க அதெல்லாம் அப்போது எப்படி பண்ணுவீங்க எவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கணும் நீங்கள் இவ்வளோ பேர் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் எவ்வளோ கரெக்டான ஆளை போடணும் டைமிங்க்கு வர ஆளாக போடணும் கரெக்டான டெலிவரி கொடுக்கணும் நீங்கள் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரில கரெக்டான டெலிவரியும் இல்லை அந்த எடுத்துன்னு வர ஆளும் ஒழுங்காக சரியில்லை அவர் பேச்சு கூட சரியில்லை அப்புறம் பாத்திங்கனா எங்கள் கண்ணுக்கு தெரியாமல் செய்கிற சாப்பாடு நீங்கள் எப்படி செய்யுறீங்கன்னு தெரில எங்கள் கண் முன்னாடியே இப்படி பண்றீங்கனா அப்புறம் என் கண்ணுக்கெல்லாம் தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏதேதோ பண்ணுவீங்க போல இதுதான் அப்போ உங்க ஆன்லைனு சாப்பாடு ஃபுட் டெலிவரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டைமிங்குக்கு வர்றதை பாருங்கள்